இது வந்து அரசியல் வந்து எப்படிங்கன்னா எங்களுக்கு வந்து வசதிகள் வந்து பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் டிச்சிகள்ல வந்து நாற்றங்கள் ஆகி கிடக்குது இதே வந்து நாங்கள் போய் கேட்டோமுன்னா சரின்னு சொல்றான் அப்பறம் அடுத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க அது வந்து எப்பவுமே நடந்து கொண்டே இருக்குது அரசியல்ல வந்து நம்மள கிட்ட பணம் இருந்தால் பண்ணி கொடுக்குறேங்குறான் பணம் இல்லாதவங்ககிட்ட நாளைக்கு பார்க்கலாம் நாளான்னைக்கு பார்க்கலாம் இதுவேதான் சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியிறதில்லை ரோடு வசதி இல்லை வீதி வீதியில் வந்து லைட்டுகள் எரிஞ்சால் நாங்கள் போய் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் காசு இருக்கிறவன் போய் சொன்னால் கேக்கிறான் இதுதான் எங்களுக்கு நடைமுறையில நடக்குது விவசாயம் எடுத்துகிட்டிங்னா இந்த சத்தியமங்கலத்து ஏரியாவில் கரும்பு வாழை மஞ்சள் நெல்லு இது வந்து எங்களுக்கு தானியங்கள் வந்து கொடுக்குறக்கு எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது அந்த வகையில் வந்து இவங்க வந்து லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த கரும்பு விவசாயிக்கு வந்து லோன் கேட்டோமுன்னா நாளைக்கு வா ஒரு மாதம் கழித்து வா அப்படிங்கறான் சரி வேண்டாப்பா மஞ்சளுக்குதான் கொடு மஞ்சள் இன்னைக்கி வந்து நல்ல ரேட்டுக்கு போகுது மஞ்சளுக்குதான் கொடு மஞ்சளுக்கு கேட்டமுன்னா என்னங்குறான் நீ போய்ட்டு வா அவன் அவன் மந்திரியை பாக்கணும் எம்எல்ஏவை பாக்கணும் அப்படிங்கறாங்க நாங்கள் வந்து சின்ன சின்ன விவசாயிகள் நாங்கள் இன்னுமே பண்ண முடியிறதில்ல நாங்கள் வந்து விவசாயம் வந்து விவசாயம் நம்பிதான் நாங்கள் வந்து வாழ்கிறோம் விவசாயம் வந்து எங்களுக்கு கை கொடுக்குது இந்த கரும்பு வாழை மஞ்சள் அதெல்லாம் வந்து எங்களுக்கு கை கொடுக்குது நல்ல படியாக நடக்கணும் அதுதான் எங்களுக்கு